அது கொழந்தை பருவம்ங்கிறது கொழந்தை பருவத்திலருந்து நம்மளுடைய இளமை பருவம் வரைக்கும்ங்க அதாவதுங்க நான் குறிப்பாக சொல்லணும்னால் இந்த எட்டாவது படிக்கிறது தாங்க நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன் எட்டாவது படிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்குள்ளையே தான் சுற்றுறதுங்க புக்கை தொடவே மாட்டேன் காட்டுக்குள்ளே சுற்றுறது பாம்பு பல்லி பூரான் பெருக்கான்னு அது இதுன்னு பார்த்துட்டுங்க குருவி அடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க எங்கே இருந்தாலும் அடிச்சுப்புடுவேனுங்க அசைஞ்சிதுனா தூக்கிடுவேனுங்க இப்படி காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோம் நல்லா போயிட்டிருந்துதுங்க நேர நேரம் சாப்பாடெல்லாம் அங்கே இங்கையும் க வீட்டில் போட்டாங்க நல்லா ஆரோக்கியமாக தான் சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டிருந்தேங்க அந்த காலத்தை மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னெங்கன்னால் ஒரு தோட்டத்தில் குருவி பிடிக்க போய்ருந்தப்போ திடீர்னு தோட்டத்துக்காரரு வந்துட்டாருங்க வந்தவர் முடுக்குகிறாருனு சொல்லிட்டு ஓட அந்த பயிருக்கு அந்த பக்கம் வந்து வேலி போட்டிருந்தாங்க ஒரு ஆறு ஆறு ஆறரை அடி இருக்கும் அதை ஒரே ஜம்பில் தாண்டி இந்த பக்கம் சோளக்காட்டுக்குள்ளே குதிக்க அதுங்க அந்த கட்டை எங்கே கண்ட பக்கமெல்லாம் ஏறிப்போச்சுங்க அப்புறம் எந்துருச்சு என்ன பண்ணிணேன் அங்கே ஓடுகிற தண்ணியில் குளிச்சுப்போட்டுங்க நேராக வீட்டுக்கு வந்துட்டேங்க ஆனால் அதை இப்போ உக்கார்ந்து யோசிக்கும்போது வயசானதுக்கப்பறம் நமக்கு அப்படியே இருந்துருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்க